ஹிந்து ஹிந்து மதத்தில் வந்து நிறைய வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் தீபாளி அப்பறம் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்தமாதிரி முஸ்லிம்ஸில் வந்து ரம்ஜான் மிலாடி நபி அந்தமாதிரி கிறிஸ்துமஸ் அது பேரு என்ன கிறிஸ்டீன்ஸ்லாம் வந்து கிறிஸ்துமஸ்ஸு அந்தமாதிரிலாம் வந்து ஈஸ்டர் அதெல்லாம் வந்து கொண்டாடுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்துல வந்து பொங்கல்ன்னா மூணு நாள் கொண்டாடுறது காலையில் அதுவந்து சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம வந்து இதை கொண்டாடுவோம் காலையில் எழுந்திரிச்சி புது டிரஸ் போட்டு அப்போ அறுவடை பண்ண அந்த நெல்ல வச்சி சாமிக்கு படைச்சி அதை வச்சி அதை வச்சி வந்து படைச்சி பண்ணுவோம் ஒன்னு வந்து காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகளுக்காக வந்து அது மாடுகளுக்கு படைக்கிறமாதிரி படைப்போம் தீபாளி வந்து தீபாளி வந்து பட்டாஸ்ஸெல்லாம் வெடிச்சி புது டிரஸ் போட்டு கொண்டாடுவோம் அந்தமாதிரி இந்து மதத்தில் இந்தமாதிரி நிறைய நிறையா செலிப்ரேஷன்ஸ் இருக்குது கோயில் ஃபங்க்ஷனு பொங்கல்ன்னா வந்து இந்த கோயிலில் தான் நிறைய போட்டிகள்லாம் நடக்கும் காளை அடக்கிறது அந்தமாதிரி நிறைய இருக்கும் அந்தமாதிரி நிறைய ஹிந்துஸ்ல வந்து நிறையவே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது அந்தமாதிரி முஸ்லிம்ஸில் எப்படின்னா முஸ்லிம்ஸில் வந்து ரம்ஜான் கொண்டாடுவாங்க ரம்ஜான் அப்படின்னா அந்த ரம்ஜானுக்கு ஒன் மந்த் முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து அந்த நோம்பெல்லாம் எடுப்பாங்க சாப்பிடாம அதாவது காலைலயே நோம்பெடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே ஃபுல்லாக வந்து விரதமிருந்து ஈவினிங் டைமில் வந்து நோம்பு திறந்துருவாங்க இந்தமாதிரி ஒன் மன்த் முடித்து அதுக்கப்புறம் ரம்ஜான் அன்றைக்கி ரம்ஜான் கொண்டாடுவாங்க அவங்க ரம்ஜான் கொண்டாடுறது தொழுகிறது அந்தமாதிரி தான் இருக்கும் அந்தமாதிரி தொழுதுட்டு கொண்டாடுறது புது டிரஸ் போடுறது அந்தமாதிரிதான் இருக்கும் கிறிஸ்ட்டின்ஸில் வந்து கிறிஸ்ட்டின்ஸில் வந்து இந்த கிறிஸ்துமஸ்ஸு கிறிஸ்துமஸ் அப்புறம் வந்து ஈஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்கள அதெல்லாம் வந்து கொண்டாடுவாங்க சர்ச்சுக்கு போகிறது அந்தமாதிதிரிலாம் பண்ணுவாங்க சர்ச்க்கு போய் ப்ரே பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் இந்தமாதிரி நிறையா இருக்குது நிறையா செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு மதத்துக்கும் அதுக்கேற்றா மாதிரி செலிப்ரேஷன்ஸ் வரும் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இந்து மதத்தை தான் அதிகமாக இருக்கும் அந்தமாதிரி பொங்கல் தீபாளின்றது தாண்டி அந்தமாதிரி நிறையாவே இருக்கும் பொங்கல் தீபாளி அந்தமாதிரி இல்லாமல் இந்த ஆயுதபூஜை அந்தமாதிரியெல்லாம் பண்ணுவோம் நிறைய சாமி கும்புடுறது கோவிலுக்கு போகிறது கோவில் ஃபங்க்ஷன்ஸ்ஸு அதுமாதிரி நிறையா அந்த கோவில்லாம் நிறையா அந்தமாதிரி இருக்கும் நம்ம ஊர்லேயும் கோவில் தான் அதிகம் அந்தமாதிரி அதில் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் கும்பாபிஷேகம் திருவிழா அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும்